இப்போ வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டால் அதை வந்து ஆஹா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் வந்து அ நல்லது வந்து நல்லது அவ்வளவாக யாரும் எடுத்துக்க மாட்றாங்க மேக்சிமம் வந்து அதுக்கெல்லாம் வந்து கெட்டது அதுக்கெல்லாம் யாராவது ப்ளாக்மெயில் பண்ணுறது ட்ரோல் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் போகிறாங்க இதுவே வந்து நார்மலாக வந்து ஆக்டரு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சும்மா அதாவது சின்ன விஷயமாக இருக்கும் அதை வெச்சி ட்ரோல் பண்ணி அவங்களை இப்படி பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா மீம்ஸ்லெல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க அவங்க வந்து ஆக்டரா இருக்கிறதனால தன்னா கா அந்தளவுக்கு கண்டுக்காமல் ஒரு நார்மலாக சொல்லிட்டு விட்டுர்றாங்க இதே வந்து மிடில் க்ளாஸ் பீப்புள் அது மாரில்லாம் வந்து அவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப யோசித்து ரொம்ப நொந்துப் போய் அது ஒரு மாதிரி ராங்காக முடிவெடுக்கிறத்துக்கும் அது இப்பந்தான் இதாக இருக்குது அதனால அது இவங்களுக்கு புரிய மாட்டுது இப்போ நார்மலாக சும்மா ட்ரோல் பண்ணுறோம் சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு அதுமாரி சொல்லிட்டு நிறையா இது பண்ணுறாங்க ட்ரோல் பண்ணி அவங்களை வந்து த தவறான முடிவுகள்லாம் எடுக்க எடுக்கிற மாரி வெச்சிட்றாங்க அதோடு இல்லாமல் இப்போ வந்து நிறையா பேர் இப்போனா ஹாக்கிங்கி ஹாக்கிங்குலாம் படிச்சுட்டு அது மாரி வந்து மொபைல்லாம் ஹேக் பண்ணுறது அது இதுன்னு ஹேக் பண்ணுறது அது மாரி பண்ணி அது மாரி எதுன்னா வெச்சிக்கிட்டே இருப்பென்னாம் சும்மா ஒரு கால் பண்ணி மிரட்றாங்க அப்போல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணால் அமௌண்ட்டு கேட்டு மிரட்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா மிரட்றாங்க அதனால் வந்து நம்பளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது இதில் வந்து மேக்சிமம் வந்து பொண்ணுங்க தான் நிறையா பாதிக்கப்படுறாங்க அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதுன்னா இருக்கணும்